ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராமத்துலெலாம் அதிகமான பாட்டி வைத்தியம்னு சொல்லிட்டு உலகத்திலே புழக்கத்துலேயே இருந்துகிட்டு வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறையா அழிஞ்சிட்டு வருது அப்போது அப்போ இருந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து வயிற்றுல இருக்கிற பூச்சிகளையும் அதைக்கும் அழிக்கிறக்கு வந்து விளக்கெண்ணெ அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இந்த வயிற்றை க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க இப்போ அது மாரி புழக்கத்துல இல்லாத சமயத்தில் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் போன்ற ஒரு வியாதிகளெல்லாம் வருது அது பார்த்தீங்கன்னா மு ஓ வயிற்றுக்கும் இதுக்கும் உபாதைகளை ஏற்படுத்தி பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டு மருத்துவ செ செலவுகள் தான் வைக்குது மலச்சிக்கலை வந்து போக்கிறக்கு பார்த்தீங்கன்னா பழைய காலத்து மாதிரி இல்லாமல் இப்போது பூச்சி மருந்து இது மாதிரிலாம் கொடுத்தாலும் இப்போது ம இருக்கிற வாழைப் பழம் போன்ற ஒரு இதையும் நம்ம சார்ந்து எடுக்கலாம் அதிகமான பழங்கள் சாப்பிடும் போதும் இந்த கேரட் ஜூஸு இந்த மாதிரிலாம் குடிக்கும் போதும் பழ வகை ஜூஸு குடிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த மலச்சிக்கலையெல்லாம் போக்கிறக்கு இதாயிருக்கும் அதிகமாக வாழைப் பழங்களெல்லாம் நைட்டு சாப்பிட்டதுக்கப்பறம் சாப்பிட்டு படுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையில் வந்து ம மலம் வந்து ஈஸியாக போகிறதுக்கான அந்த சிக்கல் இல்லாத ஒரு விஷயங்களையெல்லாம் ஏற்படுத்துகிறக்கு கிராமத்தில் இன்னும் புழக்கத்துல இருந்துகிட்டு வருது அப்புறம் மாதத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வந்து அடிக்கடி வந்து விளக்கெண்ணெயை வந்து உள்ளே செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற அந்த வயிற்றுக்குள்ருக்கற அந்த பூச்சி வகைகளெல்லாம் அழிச்சிட்டு வந்து வெளி வர்றனால் வந்து மலச்சிக்கல் இல்லாமல் ஒரு வியாதியே இல்லாமல் ஒரு சுறுசுறுப்பான ஒரு விஷயத்துக்கு வந்து நம்மளை கொண்டு போய் விடுது இன்னும் கிராமத்துலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வைத்தியங்களெல்லாம் அதிகமாக தான் போய்கிட்ருக்குது இன்னும் அந்த வயது இதிலேலாம் பார்த்தீங்கன்னா முருங்கக்கீரை இந்த அந்த மாதிரிலாம் கீரை வகைகளும் சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா மலச்சிக்களெல்லாம் போது கீரை வகைகளையும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு இருந்தால் வந்து கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்த தான் புழக்கத்துல வச்சுருக்காங்க